நான் எதுக்காக மரம் வச்சேனால் நான் ஒரு வெளி ஊர் போனேன் அந்த வெளி ஊரில் ஒரு பெரிய என்ன மரம் என்ன மரத்தை பார்த்தேன்னா என்னது ஊட்டி ம ஊட்டி ஆப்பிள் ஊட்டி ஆப்பிள் இந்த நெல்லிக்காய் ஊட்டி நெல்லிக்காய் ஊட்டி நெல்லிக்காய்னா அவ்வளோ ஒரு அழகாகருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஊட்டி ஆப்பிள் வந் அந்த ஊட்டி நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வருவார் அது ஒரு டேஸ்ட்டாகருக்கும் எனக்கு அந்த ஊட்டி நெல்லிக்காய் மரத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு வீ நம்பளும் நம்ப வீட்டில் வந்து அந்த மரம் வச்சு வளர்க்கணுன் ஆசை நானும் நிறையா அந்த செடி வாங்கி வர சொல்லி கேட்டுக்கினே இருந்தேன் என் ஹஸ்பண்டை ஆனால் அவர் வாங்கிவந்து கொடுக்கல ஆனால் கொஞ்சம் நாள் சென்று அந்த செடி கொண்டாந்து வீட்டு பின்னாடி நட்டுவச்சார் நட்டு வச்சு நானும் அதில் தண் நிறையா தண்ணி ஊற்றி வச்சு மரம் வளந்துச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு கிள மூணு கிள கிள வந்து காய் பூ வச்சு காய் வச்சுது காய் அந்த நெல்லிக்காய் வந்து அழகாக ப பழுத்திருந்துது அப்புறம் போக போக நானும் வந்து மாடிதோ மாடி மாடியில் வந்து வெண்டக்காய் அவரை அவரை அவரை தோட்டோனால் நான் எப்பமே வருஷம் வருஷம் வந்து வீட்டுக்கு முன்னாடி அவரை தோட்டம் போடுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரைக்காங்கிறது வெளியூர் வந்தேனா அவரக்காய் தோட்டம் அவரக்காய் வெண்டக்காய் தக்காளி தக்காளி வந்து வீட்டு தோட்டத்தில் நான் செடி வச்சு தக்காளி செடி வளர்ப்பேன் நெல்லிக்காய் மரம் அதெலாம் வச்சு நான் அழகாக வளர்த்துட்டு வந்திருக்கேன்